நூற்றி தொண்ணூற்றெட்டு ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்ரெண்டு பதினெட்டாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நாலு ஐம்பத்தி எட்டாயிரத்தி எண்நூத்தி முப்பத்தாறு ஒரு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தி எட்டு